பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு